அண்ணா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஆ ஆமாம் இப்போ வேறு ரோடு வந்து இப்படி இருக்குது நீங்கள் சுற்றி போகிறதுனால் ரொம்ப லேட்டாகிடும் போலருக்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் கரெக்டாக சொல்லுங்களேன் நார்மலாக போயிருந்தால் இந்நேரத்துக்கு போய் சேர்ந்துருக்கலாம் ஒன் ஹவரு இப்போ டிலே ஆகிடுச்சி இன்னும் சுற்றி போகண்ணா நம்ம ரீச் ஆக வேண்டிய நே இடத்துக்கு போகிறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கரெக்டாக இன்னும் இருபது நிமிடம் ஆகுமா ஓகேண்ணா வேறு எதுவும் ரூட் இல்லையா கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி நான் முன்னாடி போயிருக்கணும் ஏற்கனவே ஒன் ஹவர் லேட்டாகிட்டு இன்னும் இருபது நிமிடம் ஆகும் சொல்லுறீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க் இருக்குது அதனால தான் நான் கேப் புக் பண்ணிணேன் இல்லைனா பஸில் போயிருப்பேன் ஆமாம் திடீர்னு ரோடு இதாயிடுச்சி அதனால தான் நான் எதுவும் சொல்லலை ஆனாலும் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க ஏன்னா எனக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அங்கே அதனால தான் ஓகே ஒரு டுவென்ட்டி மினிட்ஸ் சொல்கிறீங்களா சரி போங்க கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகேண்ணா